நான் போன வாரம் ஒரு கேமரா வாங்கினேன் அந்த கம்பெனி நல்லா இருக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன் ஆனால் அது இந்தளவு மோசமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது ஃபோட்டோ எடுக்கலாம் என்னோடய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சுற்றுலா போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அது அதாவது சரியான அந்த பிக்சல் கிளாரிட்டியே வராமல் டல் அடித்த மாதிரியே இருக்குது அந்த கேமரா வந்து அந்தளவு இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது எனக்கு தேவையாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்டின்னு நினச்சி தான் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா அது வாரண்ட்டியும் வ வந்து ஆறு மாதம்னு சொன்னாங்க ஆனால் அது மூணு மாதம் கூட இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால எதுக்கு இந்த நம்ம இந்த கேமரா வாங்கினோன்னு இப்போ நான் வந்து கவலைப்பட்றேன் இது இந்தளவு மோசமாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அவங்க கொஞ்சம் தூரம்த்தில் இருந்து எடுத்தால் நல்லா எடுக்கும்னு சொன்னாங்க ஆனால் வந்து கொ பக்கத்தில் இருந்து கூட அது நல்லா விழுகுல அப்படிங்கிறது நான் அந்த ஃபோ கேமரா வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது அந்த கேமரா வந்து இந்தளவு இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை